நான் வந்து வீடியோ கேம் விளாயாண்டது இல்லை நான் எப்படின்னா நான் வந்து மேக்ஸிமம் வந்து நான் வியே கேம் என் ஃபோனில் வந்து கேமெலாம் விளாயாட மாட்டேன் நான் கேம் விளாயாடாம நான் வந்து படம் பார்த்துட்டு வெப் சீரிஸ் பார்ப்பேன் அப்புறம் வந்து அனிமீ பார்ப்பேன் இதுதான் என்னோடய டெய்லி ரொட்டீன்ஸ் அதுக்கப்புறம் வந்து என் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு தான் வந்து அதிகமாக கேம் விளாயாடுவாங்க அதனால எனக்கு கொஞ்சம் வீடியோ கேமை பற்றி அதாவது ஃப்ரெண்ட்ஸ் விளாயாடுறப்ப பார்த்துருக்கேன் அவங்க சொல்லுறதலாம் கேட்டிருக்கேன் அது அது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேம் விளாயாடுவாங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பப்ஜி அப்புறம் கால் ஆஃப் டிடி இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோ கேம் இருக்குது அதில் விளாயாண்ட்ருப்பாங்க அவங்க எப்படின்னா ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறப்ப ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டென் ஜீபி வந்து அவன் எம்பியை யூஸ் பண்ணி அங்கே டவுன்லோட் பண்ணிட்டு அதில் நெட் யூஸ் பண்ணி விளாயாடுவாங்க அவங்க வந்து அதில் விளாயாடுறப்ப செம்மையாக டைம் பாஸ் ஆகுதும்பாங்க அதில் ஏதோ இது லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க அதுக்குள்ளே இருக்கற மாதிரியே அவங்க நெனைச்சுப்பாங்களாமா ஏன்னால் அப்படி இருந்தால் தான் ஈஸியாக அது நல்லா இருக்கும் அப்படின்னாய்ங்க ஏன்னால் அதில் விளாயாடுறது வந்து ஃப்ரீ ஃபயரில் பார்த்தின்னா கன்னு இருக்கும் அந்த கன்னோடய நேம்மெலாம் அவங்க சொல்லுறப்ப வந்து இதெல்லாம் ரியல் லைஃப்பில் இருக்குது பட் ஆனால் வந்து அவங்க கீ அந்த கன்னு எங்கே இருக்குது இந்த மாதிரி கம்மு எம் த்ரீ இந்த மாதிரி சம் சம்திங் இது சொல்லுவாங்க அதெலாம் இருக்குது அப்படிம்பாய்ங்க அதுக்கப்புறம் வந்து எப்படி எயிம் பண்ணுறது எப்படி சுடுறது அந்த எப்படின்னா அங்கே வார் டைம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருக்கும் ஃப்ரீ ஃபயர் பப்ஜியில் அதில் வந்து நிறையா இருக்குது அதில் என்னமோ எம் மோட் போடுவாங்க போயாம்பாங்கள் ரூம் கார்டும்பாங்க அப்புறம் நிறையா இருக்குது எனக்கு தெரிஞ்சது வந்து அதில் க்ரூப் மேச் நாலு பேர் சேர்ந்து க்ரூப்பாக வந்து கம்யூனிகேஷன் பண்ணிகிட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸிப்பாக விளாயாண்ட்ருப்பாங்க ஃப்ரெண்ட்லி மேச்சு இருக்குது க்ரூப் கார்டு மேச்சு இருக்குது அப்படிம்பாய்ங்க கார்ட் போடுறப்ப வந்து அவங்க ரேங்க் எத்தனை பேர்த்தை சாகடிக்கிறாங்களோ அதுமாதிரி அது அவங்களோட ரேங்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமாம் அப்படி இன்க்ரீஸ் ஆகறப்போ நிறையா இன்க்ரீஸ் ஆகிருச்சுன்னா அவங்க ஐடி இருக்குமில்ல அந்த ஐடியை சேல்ஸ் பண்ணி அவங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் அமௌண்ட்டு வந்து அமௌண்ட்டு வந்து வாங்கிப்பாங்களாமாம் ஏன்னால் இந்த நிறையா இருந்துச்சுன்னால் இங்கே ப்ரோ ப்ளேயர் அப்படிங்கற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அவங்க வந்து க அமௌண்ட்டு கொடுத்து கூட அவங்கள்ட வந்து அந்த ஐடியை வாங்கிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அவங்கள ஏன் அது பிடிக்குன்னா நல்ல டைம் பாஸும் ஆகும் நாலு பேர்த்தோடு பேச பழகுன மாதிரியும் இருக்கும் அப்புறம் வந்து இதில் நல்லா நாம் எப்படி சொல்லுறது இப்போ க்ரிக்கெட்டில் நல்லா விளாயாண்டா வந்து நல்ல ஸ்கோப்பு இருக்குது அப்படிங்கிறாங்கள இதில் நல்லா ஸ்கோப்பு இருக்குது நல்ல பப்பிலிசிட்டி ஆகலாம் அப்படிங்கற மாதிரி இருக்குது இதில் வந்து இந்த கேம் விளாயாடி இதை போஸ்ட் பண்ணுறாங்க எப்படின்னா யூடியூப்பில் வந்து ஒரு ஒரு வீடியோவாகவோ அல்ல அவங்க அவங்க லைவ் அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அவங்க அப்படியே போடுறப்ப அவங்களுக்கு வந்து நிறைய வீவ்ஸ் போகுது நிறைய லைக்ஸ் வாங்குகிறாங்க நிறைய லைக்ஸ் வாங்குகிறப்போ அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன அவங்கள இவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டெப்ஸ்ஸை வந்து அவங்களுக்கு சொல்லுறப்ப வந்து அவங்க நிறையாவும் பண்ணுறாங்க எப்படின்னா அவங்களுக்கு இது எப்படி திரும்பியும் க்ளோவ் வால் அந்த மாதிரி சம்திங் ஏதோ சொல்லுவாங்க எனக்கே தெரியிலை க்ளோவ் வால்னா எப்படி போடுறது அந்தமாதிரி சும்மா ஸ்டிக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க எப்படி இது மேலே போவது இதை எப்படி ரீவின் பண்ணுறது எப்படி லோட் பண்ணி அவன் எப்படி எயிம் பண்ணுறது எப்படி சுடுறது அதெலாம் சொல்லுறப்ப வந்து அடுத்து புதுசாக விளாயாடுறவங்களுக்கு செம யூஸ் ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கற மாதிரி சொல்லிவிட்டு இருந்தாங்க அதனால வந்து இப்போ மேக்ஸிமம் வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கள் க்ளாஸ்லேயே நிறையா பேர் வீடியோ கேம் தாங்க விளாயாடுறாங்க நிறையா பேர் வீடியோ கேம் விளாயாடுறாங்க அப்புறம் வந்து மீதி என்னையை மாதிரி மூவி பார்க்குற கேரக்ட்ரு நிறையா இருக்குது ஸோ அதனால வந்து எல்லோருமே மூவியும் பார்ப்பாங்க பேக் வீடியோ கேமும் விளாயாடுவாங்க வீடியோ கேமு வந்து அது அவங்களுக்கு சா நல்லா பிடிச்சிருக்கு நல்லாவும் விளாயாடுறானுங்க அது விளாயாடுறதுனால டைம் பாஸ் ப்ளஸ் அதில் அடிக்ட் ஆகறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது எப்படின்னா வந்து ஒவ்வொருத்தன் வந்து பொழுதனைக்கும் அதே விளாயாடுறேன் அப்படிங்குறான் அப்புறம் வந்து அதில் வந்து அவன் நல்லா ஹேண்ட் ஸ்பீட் வேணும் அப்படின்றவன் அதனால நிறையா டெம்பர் க்ளாஸெலாம் மாற்றுறாங்க இதை விளாயாடுறதுக்காகவே நிறையா செலவு பண்ணுறாங்கப்பா இதே இந்த செலவு வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பண்ணிகிட்ருக்காங்க அவ்வளோ தான்